ஹலோ வணக்கம் சார் நான் காயத்திரி விழுப்புரத்துலருந்து பேசுகிறேன் சார் பாலாஜி ட்ராவல்ஸ் தானங்க சார் நாம் நா நம்ம வண்டியில் ட்ரைவ் பண்ணிட்டுருந்தேன் ட்ரைவ் போயிருக்கேன் சார் ட்ரைவர் வந்து ரொம்ப அன் கிளீன்னா இருந்தாங்கள் சார் மாஸ்க்கு போடல சுத்தமாக மாஸ்க்கு போடல காரோட இந்த கார்பெட்லாம் இருக்குதுல இதெல்லாம் ரொம்ப அன் கிளீன்னா இருந்துச்சு சார் ஃபுல்லா தேர்ட்டியா மண்ணாக இருந்துச்சு அந்த சீட் கவர்லாம் கூட ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க சார் ஹண்ட் சானிடேஸ்சர் சுத்தமாக வச்சிர்ல அவங்க ரெகுலராக காஃப் பண்ணிட்டே இருந்தாங்கள் இருமிட்டே கன்டினியூசாக இருமிட்டேயிருக்காங்க ஸோ நெஸ்ட் டைம் இப்படி இல்லாமல் பார்த்துக்கோங்க சார் அப்போதான் திரும்ப வருவாங்கள் ஓகே சார் தேங்க் யூ